விவசாயத்திற்குனா ஆதாரம்னால் தண்ணீர் வசதினு சொன்னோம்னா கிணறு இருக்குது கிணறுல போர் வெச்சு தண்ணி இழ்த்து நிலத்திற்கு எல்லாம் தண்ணி விடறாங்க நல்லா தண்ணி வந்து எல்லா நிலத்துக்கும் போயி தண்ணி வசதி வ இருக்கிறதுனால நிலலாம் நல்லா இது விவசாயம் பண்றதுக்கு நல்லா தண்ணி வசதி இருக்குது பாசன வசதி பற்றி சொல்லணும்னால் பாசன வசதி பற்றி நான் அவ்வளவா கேள்விப்படலை அதை பற்றி சொல்லணும்ன்றதுக்கு தெரியாது ஆனால் தண்ணீர் வசதின்றது இருக்கு போர் போட்டு இழுத்து நிலத்துக்கு நல்லா தண்ணீர் விடறாங்க